ஈக்குவல் ரைட்ஸ் ஃபீமேல் அண்ட் மேல் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா இப்போது ஈக்குவலாகவே மேனேஜ் பண்ணுறாங்க அந்த காலத்தில் பெண்கள் படிக்கவே கூடாது வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்ற சூழ்நிலை மாறி இப்போ ஆண்களுக்கு நிகராக பெண்களும் எல்லா துறையிலையும் பணிபுரியிறாங்கள் படிக்கிறாங்கள் எல்லாத்திலயும் சக்சஸ்ஃபுல்லாக இருக்காங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படினா எஜுகேஷன் எஜுகேஷன் வந்து கவர்மண்ட் ஸ்கூல்ஸ் விஸ் ப்ரைவேட் ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூல்ல கொடுக்குற எஜுகேஷன் மாதிரியே அரசு பள்ளிகளிலும் தரமான கல்வி கொடுக்குறாங்க அந்த சிஸ்டம் நல்லாருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுகாதாரம் சுகாதாரம் பார்த்திங்கன்னா ஃபார் எக்சாம்புள் ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கலாம் இப்போ ஹாஸ்பிட்டல்னு பார்த்தா மெயின் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய அந்த பிளேசஸ் மட்டும் தான் கிளீன் பண்ணுறாங்க தூய்மையாக வச்சுக்கிறாங்கள் அதுக்கு கணக்கு காட்டுறாங்க பட் ஸோ சரௌண்டிங்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய ஹாஸ்பிடல்ஸ்லாம் சரியாக கவனிக்கிறது கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தெரு ஓரத்தில் இருக்கிற இந்த குப்பை இதெல்லாமே வந்து சரியாக முறையாக கிளீன் பண்ணுறது கிடையாது இது கவர்மண்ட்ஸ் நிலையில சொன்னாலும் வச்சாலும் அதை வந்து அவங்க கன்சிடர் பண்ணுறதே கிடையாது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்கனாமிக் எக்கனாமிக்கல் பார்த்திங்க அப்படினா அந்த காலத்தில் வீட்டில ஒருத்தர் தான் வேலைக்கு போவாங்கள் மத்தவங்கள் எல்லாரும் வீட்டில தான் இருப்பாங்கள் ஸோ அந்த ஃபினான்ஸை வச்சுட்டு அவங்களால ஃபேம்லியை ரன் பண்ண முடிகிறது கிடையாது ஆனால் இப்போது ரெண்டுபேருமே ஆண் பெண் ரெண்டு பேருமே சமமாக வேலைக்கு போகிறாங்க அவங்களோட ஃபினான்ஸியல் டெவலப்மண்ட் பண்ணுறாங்க அவங்களோட எஜுகேஷன் பிள்ளைங்களோட எஜுகேஷன் அவங்களோட ஓன் பர்ப்பஸ் எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காங்கள் பட் சேவ் அது இல்லாமல் சேவிங்ஸும் பண்ணுறாங்க ஸோ அது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது